யா ஹலோ எஸ் மேம் ஓகேங்க அது அவைலபிளாக தாங்க இருக்குது நீங்கள் எந்த லொக்கேஷனுக்காக கேட்குறீங்க ஆ ஓகே டென் ஆ அந்த சைடில் இருக்குங்க அந்த சைடில் கடை வீடும் இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து குடோனு இருக்குங்க இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி இருக்குங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் வருங்க சார் மெயின் ரோடு பஸ் ஸ்டாண்ட்டில் இருக்கிறனால த ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் வருதுங்க ஏன்னால் மெயின் ரோடு பஸ் ஸ்டாண்ட்டிலே இருக்குது அதனால் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும் வண்டி போக எல்லாமே வரும் உங்களுக்கு ஈஸியாக வந்து அப் லோடிங் அன்லோடிங் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியாக நல்லாயிருக்கும் ஸ்கொயர் ஃபீட்டு ஏழாயிரம் ரூபாய் வருங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு இருக்குங்க நம்மக்கிட்டே கடை இருக்குது குடோன் இருக்குது வீடு இருக்குதுங்க அதுக்கு மேலே வீடு இருக்குது இருக்குது சார் எல்லாமே நாங்கள் ஃபினான்ஸ் வந்து உங்களால் வந்து பார்சிலாக பே பண்ண முடிஞ்சால் பார்சிலாக பே பண்ணிவிட்டு பேங்க் எங்கள் கிட்டே அவைலபுளாக இருக்குதுங்க அந்த பேங்க் மூலிமா உங்களுக்கு வந்து லோன் பண்ணி கொடுப்போங்க ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபிப்டி டூ ப பாட்டி ஃபார்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து கேஷ் பேமெண்ட் பண்ணிவிட்டு ரிமெனியிங் பேமெண்ட்டுக்காக தான் நாங்கள் வந்து பேங்க் லோன் ப்ரொவைட் பண்ண முடியுங்க ஓகே ஓகே காலி ஃப்ளாட்டு அது கொஞ்சம் உள்ளார போகணும் இண்டீரியராக போகணுங்க அது கொஞ்சம் ரேட்டு கம்மி தாங்க நம்ம கிட்டே இல்லைங்க நம்ம ஃப்ரெண்டோடய ஒருத்தர் இருக்குதுங்க தென்காசியில் இருந்து உள்ளார போகணுங்க அவுட்டர் கொஞ்சம் வில்லேஜ் சைடு போகணுங்க அது வேணால் இருக்குதுங்க ஒரு ரெண்டு ஏக்கரா அது ஏக்கரா கணக்கு தான் இருக்குது தனியாக ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கு வராதுங்க ஏக்கரா ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா கணக்கில் தான் வந்து வந்துட்டு விவசாயம் நிலம் கிடைக்குங்க ஆ ஒரு நேரில் வாங்க சார் நம்ம எல்லாம் பேசி பண்ணிக்கலாம் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி பண்ணிக்கலாம் அமௌண்ட் இனிஷியல் பேமெண்ட் பண்ணிங்கன்னால் லோன் அதுக்கும் பண்ணிக்கலாம் விவசாய நிலத்துக்கும் ஃபெசிலிட்டி இருக்குது லோன் ப்ரோவைடர் இருக்காங்க ஆ ஓகே சார் ஆ தேங்க் யூ சார்